வங்கி கடன்லாம் நிறைய வாங்கியிருக்கேன் அது பார்த்தா எங்கள் ஊரில் இந்தியன் பேங்க்கில் எஜுகேஷன் லோன் வாங்கி கட்டியிருக்கேன் ஸோ அது அனுபவம் பார்த்திங்க அப்படின்னா பேரை எல்லா டீடெய்ல் டாக்குமெண்ட்டேஷன்லாம் கொடுத்து சைன் போட்டு ஸோ வாங்கியிருக்கேன் எல்லா டீயூவும் கட்டியாச்சு ஸோ ஆனால் மற்ற இந்தியன் பேங்க்ஸு ஐஓபியை வந்து பார்க்குறப்ப மற்ற பேங்க்ஸ் கம்ப்பேரிட்டிவ்லி அது வந்து கொஞ்சம் ப்ராஸஸ் அதிகமாக இருக்கற மாதிரி இருக்குது அது ரொம்ப நாள் ஆச்சு அந்த லோன் சேங்க்ஷன்ங்கிறது வந்து ரொம்ப நாள் ஆச்சு வீட்டோடய டாக்குமெண்ட்டு கேரண்ட்டர் கேரண்ட்டர் முக்கியமாக தேவைப்படும் அப்புறம் கவர்மெண்ட் ஆஃபீஸில் இருக்கிறவங்க வந்து சைன் போடுறா மாதிரி இருக்கும் ஸோ அந்த ப்ராஸஸ் அப்படி இல்லை மற்ற லோன் க்ரிடிட் கார்ட் அதெல்லாம் எல்லாமே யூஸ் பண்ணுறேன் அதில் பார்த்தோம் அப்படின்னா லிமிட்ஸ் கொடுத்துருவாங்க அந்த லிமிட்ஸ் நமக்கு கரெக்டாக யூஸ் பண்ணும் யூஸ் பண்ணி பேமெண்ட் பண்ணணும் அது மற்றபடி அது ஸ்ரீராம் ஃபைனான்ஸ்லேயும் நிறைய லோன் வாங்கியிருக்கேன் அதெல்லாம் அந்த டேட்டில் கரெக்டாக கட்டியாச்சு எப்படி ப்ராஸஸ் ஃபஸ்ட்டு கேட்டாங்கன்னா கஸ்டமரை வெரிஃபிகேஷன் பண்ணிவிட்டு ஓகே கஸ்டமர் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு தெரியும்போது அவருக்கு வந்து கேஒய்சிலாம் ஆட் பண்ணி ப்ராஸஸ் பண்ணி பி மேனேஜரு அந்த மாதிரி இப்போ ஹயர் ஆஃபீஸர்ட்ட ப்ரூஃப் கொடுத்து அப்ரூ வாங்கி அதை ப்ராஸஸ் பண்ணி டாக்குமெண்ட்டை கம்ப்ளீட் பண்ணணும் அதுக்கு வந்து ப்ராஸஸ் பண்ணுறதுக்கு டாக்குமெண்ட் சார்ஜஸுலாம் தந்துவிட்டு முக்கியமாக இந்த ஆதார் எந்த டாக்குமெண்ட் எந்த பேங்க் ப்ரூஃப் குடுத்துருக்கோமோ அந்த அக்கௌண்ட்டுக்கு வந்துடும்